எங்கள் வீட்டில் நான் வந்து செடிகளை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்ற செடிகள் வந்து பூக்கள்ல சொல்லப்போனால் ரோஜாப்பூ மல்லிப்பூ முல்லைப்பூ செம்பருத்தி அதுமாதிரி பூக்களையெல்லாம் நான் வளர்க்கணுன்னு ஆசைப்படுவேன் அப்புறம் பழங்களை பொறுத்தளவு ப பழங்கள் வந்து கொய்யாப்பழம் வாழைப்பழம் சீத்தாப்பழம் இதுமாதிரி உடம்புக்கு சத்துள்ள பழங்களை தரக்கூடிய பழ கோ செடிகளை வளர்த்து நான் மரங்களாக வைக்கணுன்னு ஆசைப்படுவேன் அதேப்போல் தான் நம்ம உடம்புக்குத் தேவையான காய்கறிகள் வீட்டில் வளர்க்க முடிய கூடிய காய்கறிகளை நான் ச உடம்புக்குத் தேவையான சத்துக்களை தரக்கூடிய காய்கறிகளை வந்து நான் இயற்கையாக வளர்த்து அதன் மூலியமாக நான் பயன்பெறணும்ன்னு ஆசைப்படுவேன் அது வந்து பாவக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதுமாதிரி பீட்ரூட்டு இதுமாதிரி காய்கறிகளை வந்து நான் நானாக என்னுடைய கையால் வளர்த்து அதை நான் அறுவடை செஞ்சு நான் என்னுடைய வீட்டில் நான் வளர்த்த காய்கறி மூலியமாக சமைச்சு சாப்பிடணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அது மூலியமாக நான் அதை வளர்க்கணுன்னும் ஆசைப்பட்றேன் பூக்கள் வந்து எதனால் நான் செடிகள் வைக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வாசனை தரக்கூடிய பூக்கள் எல்லாமே வீட்டில் வச்சு வளர்க்கணுன்னு எல்லாரும் விரும்புவாங்க அதுப்போல் தான் நானும் பூக்கள்ல வந்து மல்லிகைப்பூ நம்ம ஒரு விழாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் வெளியில் போய் நம்ம பூக்கள் வாங்க வேண்டிய அவசியம் வராது அதனால் அந்த பூக்கள் மூலியமாக ந ந நல்ல பயன்கள் வந்து இருக்குது பழங்கள் மூலியமாக நல்ல சத்துக்கள் கிடைக்கும் காய்கறிகள் மூலியமாக நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதமாதிரி நான் செடிகளையெல்லாம் வளர்த்து நான் பயன்பெறணுன்னு நான் நான் ஆசைப்பட்றேன்